ஹலோ

ஆமாங்க சார்

ஆ சரி சொல்லுங்கள் நான் ஞாயித்துக்கெழமை ஃப்ரீ ம்

எத்தனை பேர்

கோட்டை பெருமாள் கோவிலுக்கும் கோட்டை பெருமாள் அது ரெண்டுத்துக்கும் போகணுமா சாப்பாடெல்லாம் உங்களது தான் அதுக்கு ஒரு எண்பதாயிரம்

தங்குகிறதுக்கு இடமுமா பஸ்ஸுலேயே ட்ரிப்பு தான் பஸ்ஸுலேயே அப்டியே ட்ரிப்பு தான் நீ எங்கேன்னு

மூணு நாளைக்கா நாங்கள் வந்து நாங்கள் வந்து அந்த வார கணக்கு வாங்க மாட்டோம் நாள் கணக்காக தான் வாங்குவோம் ஒரு நாளைக்கு பதினைஞ்சாயிருபா ம் மூணு நாளைக்கு கணக்கு போட்டுக்கங்க நாற்பத்தஞ்சாயிரம் டீசல் செலவு உங்களுது பாதி எங்களுது பாதி உங்களுது பாதி நீங்கள் எவ்வளோ நேரத்தில் சொன்னாலும் நாங்கள் வந்துடுவோங்க

கரெக்டாக அஞ்சு மணிக்கா

கிலோமீட்டரா அது ஒரு நானூறு கிலோமீட்ரு வரும்ங்க நானூறு கிலோமீட்ரு ஆ சரி ஓகே சார் நான் வந்துவிட்டு போன் பண்ணுறேன்